ஹலோ நீங்கள் ஆர்ஜே ஃபோட்டோ ஷூட்

ஹலோ நான் பேசுகிறது கேட்குதா நீங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண முடியுமா ஏப்ரல் டுவெண்ட்டி செகெண்ட் வச்சிருக்கோம் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஷூட் வேணும் அதுக்கு அதுக்கப்புறம் வெட்டிங்க்கும் ஃபோட்டோ ஷூட் வேணும் பிளேஸ் வந்து எதாவது டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தால் கூட ஓகே தான் இல்லை எங்கள் ஊராக இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் பார்க்க ஆனால் ஃபோட்டோஸ் எல்லாம் அழகாக இருக்கணும் நீங்களே அரேஞ்ச் பண்ணுங்கள்

எனக்கு வந்து இதில் அவ்வளோவா நாலேட்ஜ் இல்லை எனக்கு வந்து ஃபோட்டோஸ் பற்றி அவ்வளோலாம் தெரியாது நீங்கள் வந்து எப்படி எப்படிலாம் எடுக்கணும் வீடியோஸ் எப்படிலாம் எடுக்கணும் அந்த மாதிரி நீங்களும் எதாவது எடுங்கள் எனக்கு ஓகே தான்

அதுக் இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும் ஆ ஃபோட்டோஸும் வேணும் வீடியோஸும் வேண்டும் இதுக்கு பேக்கேஜ் எல்லாம் எவ்வளோ இருக்கும் ஓகே நீங்களே ப்லிடல்க்கு மேச்சிங்காக இது பண்ணுவீங்களா ஓகே ஆஃபர் எதாவது கிடைக்குமா ஆ ஓகேங்க எனக்கு வந்து கரெக்டாக ப்ரீ வெட்டிங்க்கும் போஸ்ட் வெட்டிங்க்கும் ஷூட் பண்ணி கொடுத்துடுங்க ஆ ஓகே அட்ரஸ் சென்ட் பண்ணவா ஆ ஓகே ஆ ஓகே சென்ட் பண்ணிடுறேன் அட்ரஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணவா இல்லை சொல்லவா நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களா ஓகே நம்பர் ஃபைவ் காந்தி ஸ்ட்ரீட் தண்டராம்பட் திருவண்ணாமலை ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க சிக்ஸ் நைன் டென் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் ஜீரோ

தேங்க் யூ ஆ ஓகே